நான் வந்து யூடியூப் சேனல் தமிழ் மொழியில் தான் நான் அதிகமாக பாப்பேன் பார்த்தாலும் உள்ளூர் சேனலில் தான் பாப்பேன் அது அதில் வந்து நமக்கு முக்கியமானது எதோ அதை மட்டும் தான் பாப்பேன் ரெண்டாவது ஃபேனு ஃபிரிட்ஜ்ஜி இந்தமாதிரி எலெக்ட்ரிக் சம்மந்தமானதை தான் விரும்பி பாப்பேன் அப்போது கர்நாடகா இதுலேயுமே யூடியூப் சேனல் வந்ததுனா அதையும் பார்ப்பேன் அது நல்லா இப்போது எலக்ட்ரிக்ஸு சம்மந்தமாக எது இருக்குதோ அதை தான் பாப்பேன் மற்றபடிக்கு வேற எதுவும் பாக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது ரெண்டாவது முக்கியமாக எதெது எனக்கு நான் செய்கிற தொழிலுக்கு எதோ அதை மட்டும் தான் பாப்பேன் அது மட்டும் தான் விரும்பி எடுத்து பாப்பேன்